ஸ்விகி நிறுவனங்களா ஆ ஆமாங்க நான் வெள்ளிக்கோட்டையில் இருந்து தங்கவேல் பேசுகிறேங்க நான் சாப்பாடு ஆட்ரு கொடுத்தேன் தெரியுதுங்களா அது நான் வந்து தவறுதலாக நான் முதல்ல இருந்த அட்ரஸ்ஸுக்கு கொடுத்துட்டேன் இப்போது புது அட்ரஸ்ஸு புது இடத்துல இருக்கேன் நீங்கள் அங்கே கொண்டு வர முடியுங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைமண் நேரம் லேட் ஆனால் கூட பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் அங்கே கொண்டு வந்துடுங்க சரிங்க இப்போது நான் அட்ரஸ் சொல்லட்டுங்களா நோட் பண்ணிக்கிறீங்களா சரிங் தங்கவேலு ஆறு பார் நாற்பத்தி ஏழு குடித்தெரு வெள்ளிக்கோட்டை இந்த அட்ரஸ்க்கு கொண்டு வாங்க நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுறோம் சரி ரைட்டுங்க நான் ஏதோ தவறுதலாக செஞ்சிட்டேன்னு சொல்கிறேன்லங்க அதை ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்ருக்கிறீங்க ஒன்று புது அட்ரஸ்க்கு கொண்டு வாங்க போதும் உங்களுக்கு வேணுங்கிற உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் விடுங்க நீங்கள் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க ம் ஓகே ஓகே ஒரு அரமணி நேரம் லேட் ஆனால் கூட பரவாயில்ல கொண்டு வந்துடுங்க ஓகே ம்